தமிழ்நாட்டில் விவசாயத்துறையை நிர்வகிக்கிறதுக்கு நிறைய சட்டங்கள் வந்து கொண்டுருக்காங்க அதில் வந்து நிறையா அறிமுகப்படுத்தி அதில் வந்து ஒழுக்கமுறைகளை ஒழுங்குமுறைகள்லாம் நிறைய கொண்டுகிட்டு வந்துருக்காங்க இப்போ வந்து ஒரு விவசாயம் செய்றவங்களோடைய நிலத்த மற்றவங்க கையகப்படுத்துனா அதை மொறையாக அந்த விவசாயிக்கு கொண்டுகிட்டு போய் சேர்க்குற முறையிலருந்து இப்போ வந்து சரியான நீர்ப்பாசன வசதி இல்லை அந்த இடத்துக்கு அப்படின்னா அந்த நீர்ப்பாசன வசதியை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கணும் அதற்கப்பறம் வந்து ஒரு விவசாயி அவரோட உடல் உழைப்பால் முன்னேறி வரணுன்னு நினச்சாக்கூடம் அதுக்கு வந்து போதிய வசதிகள் அவர்க்கிட்ட இல்லை அப்படின்னாலும் அந்த கவர்மெண்ட் வந்து கடன் உதவிகளை வழங்கி அது மூலமாக அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழி வழி செய்யற மாதிரி நிறையா விஷியங்களை வந்து இப்போ ஏற்படுத்திருக்கு முன்னாடிலாம் இப்போ வந்து விவசாயிகள் வந்து அவங்க விதச்ச நெல்லோ அவங்க விதச்ச பயிரோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிவிட்டு நடுவில் இருக்கிற மீடியேட்டராக இருக்க ஒருத்தவங்க கிட்ட விற்று அது அதற்கப்பறம் வந்து அதற்கப்பறம் தான் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி இருக்கும் இப்போ வந்து சந்தைப்படுத்துதல் மூலமாக வந்து நம்பகிட்ட விளஞ்ச பொருளை நாம்பளாகவே எடுத்துகிட்டு போயிவிட்டு நேரடியாக சந்தையில் வந்து நம்ப அதை கொள்முதல் பண்ணுறது மூலமாக மக்களுக்கும் அந்த விவசாயிக்கும் நேரடி தொடர்பு வந்து அதனால் அவங்க வந்து நிறையா லாபத்தை அடையுற மாதிரி வந்து இருக்கு சீட்ஸ் ரூல்ஸ் படி நைன்டீன் சிக்ஸ்ட்டி எயிட் படி பார்த்தீங்கன்னாக்கா விதைகள் வந்து விதைகள்லாம் வந்து நம்பளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட அதுக்குமே கவர்மெண்ட் வந்து நம்பளுக்கு நிறைய வசதிகளை வந்து செஞ்சுக் கொடுக்குறாங்க விவசாயத் துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணுன்னு நம்பளுக்கு நிறையா வசதிகளை செஞ்சு கொடுத்துட்டுதான் இருக்காங்க அதில் நிறைய சட்டங்களையும் கொண்டுகிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க